பஞ்சாயத்து போர்டில் போய் நம்ம ஏதாவது சொல்லணும் முக்கியமாக சொல்லணுன்னால் அந்த ட்ரைனேஜ் பற்றியும் லைட்டு நல்லா எரியலை அப்பறம் தெருவில் ரொம்ப ந குப்பை இருக்குது அளவுகள் தப்பாக இருக்குது அங்கங்கே குப்பை நிறையா கிடக்குது சில இடத்துல ட்ரைனேஜு வந்து லீக் ஆகி தெருவை தெருவெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம தலையிட்டு சொல்லலாம் அப்பறம் இளைஞர்களுக்கு எதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கறத்துக்கு எதாவது வேலை வாய்ப்பு முகாம் அமைங்கன்னு சொல்லலாம் அது தலையிட்டு சொல்லலாம் முக்கியமாக இன்றைய காலக்கட்டத்துக்கு வேலைவாய்ப்புக்கு முகாம் அமைங்க அதை நம்ம ஊரில் கிராமத்தில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தன்னா தண்ணி தண்ணி எல்லாம் இங்கேல்லாம் வந்துட்டிருக்கு பட் இருந்தாலும் நம்ம சொல்லணுன்னு சொல்லணும்னால் நம்ம தலையிட்டு சொல்லணும் சொன்னால் தலையை தண்ணி வரது லைட்டு எரியலை அப்பறம் கிராமத்தில் சுற்றி சுத்தமாக இல்லை அந்த இடத்துல ரொம்ப குப்பையை கொட்டுறாங்க தேவைல்லாம ட்ரைனேஜு இது உள்ளே தெருவுக்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அது மாதிரி தலையிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ நல்ல விஷயத்துக்கு தலையிடலாம் சில நேர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம இருக்கலாம் பட் எதிர்மறையாக எதாவது சொல்கிறத்துல போய் நம்ம தலையிடக்கூடாது தேவைல்லாம பஞ்சாயத்து போர்டு விஷயத்துல நம்ம நமக்கு தேவையான விஷயம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான விஷயமா இப்போ தண்ணி இப்போ ட்ரைனேஜு இது கண்டிப்பாக நம்ம வந்து தலையிட்டு நம்ம சொல்லலாம் அது நமக்கு உரிமை உண்டு ஏன்னால் நம்ம நம்ம இதில் இருக்கறதுனால் நமக்கு உரிமை உண்டு